எனக்கு பிடிச்ச எழுத்தாளர் வந்து யார்னால் திருவ திருவள்ளுவர் தான் ஏன்னால் நம்ம வந்து பிறக்கறத்துக்கு முன்னாடியே அவங்க இந்த அடுத்த காலத்தில் என்னென்ன நடக்கும் அப்படின் சொல்லிட்டு அவங்ளே ஒரு யூகிச்சு அதுக்கான விளக்கத்தை பொருளை எல்லாமே அவங்க நமக்கு என்னென்ன இந்த காலத்தில் இல்லை இன்னும் வர காலத்தில் எல்லாதுக் எல்லாேருக்குமே பயன்படுகிற மாதிரி அவங்க வந்து எழுதியிருக்காங்க எல்லாமே எந்த ஒரு குறளுமே தேவை இல்லை இந்த மாதிரி நமக்கு யூஸ் ஆகாது அந்த மாதிரி எந்த ஒரு குறளுமே அவங்க சொல்லலை ஏன்னால் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன சொல்கிறேனா தீயினால் சுட்ட புண் உள்ளாறும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு அப்படின் சொல்லியிருக்காங்க திருக்குறள் ஏன்னால் நம்ம வந்து தீயில் ஒருத்தர் வந்து நம் சுட்டாலும் அந்த வந்து அது வடு அந்த வடு வந்து போயிடும் அ நம்ம மனசில் வந்து அது ரொம்ப காயப்படுத்தாது ஆனால் ஒருத்தர் பேசும்போது அவங்க என்ன பேசினாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது அது நமக்கு கஷ்டமா இருக்கும் அது எப்போவுமே நம்ம மனசிலிருந்து போகவே போகாது இந்த மாதிரி ஒரு ஒருத்தருக்கு ஏற்ற மாதிரி நம்ம காலத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போது வந்து பிற்காலத்தில் நமக்கு முன்னாடி இருந்த காலத்தில் எல்லாத்துக்குமே ஏற்ற மாதிரியும் எழுதின ஒரே ஏ ஒருத்தர் தான் திருவள்ளுவர் அவங்க இந்த மாதிரி எழுதினது தான் எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் அப்புறம் அவங்க என்னென்ன அவங்க இன்னும் நிறைய சொல்லியிருப்பாங்க அவங்க வந்து அதையே தனி தனியாக பிரிச்சு இந்த காலத்துக்கு ஓ ஒரு அகராதி இருக்கும் அடுத்த காலத்துக்கு ஒரு அகராதி இருக்கும் அந்த மாதிரி அந்த க அந்த அகராதியை நம்ம ஃபாலோ பண்ணிணாவே நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம நிறைய சேஞ்சஸ் நடக்கும் நமக்கு என்னென்ன முன்னேற்றம் வேணும் அந்த மாதிரிலாம் இருக்கும் நம்ம எதாச்சு மாற்றிக்கணும் அப்படி இருந்தாலும் அந்த திருக்குறள் படிக்கும்போது நமக்கே தெரியாமல் நம்ம பண்ண தப்பும் சரி நம்ம பண்ண நல்லதும் சரி எல்லாமே நமக்கே உணர்துற மாதிரி இருக்கும் அந்த குறள் படிக்கும்போதே நமக்கு வந்து ஓ நம்ம இந்த ப இது மாதிரி பண்ணியிருக்கோமா அப்படின் சொல்லி யோசிச்சுட்டே இருப்போம் ஒரு வேளை இந்த மாதிரி இருக்குமோ நம்ம இந்த மாதிரி மாற்றினா நல்லாயிருக்குமோ இத் இது வந்து நமக்கு ஸ் நமக்கே சொன்ன மாதிரி இருக்கே அப்படின் சொல்லி இருப்பாங்க ஆனால் திருவள்ளுவர் எவ்வளோ யோசிச்சு எவ்வளோ இது பண்ணி நமக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்தா அவங்க வந்து யோசிப்பாங்க அப்படின் நினைச்சாங்ளா என்னென் தெரில ஆனால் அவங்க வந்து எழுதின எல்லாமே யூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்குது